ஹலோ ஹலோ பவானி மொபைல் ஷாப் ஓனர்தானே உங்கள் கிட்ட ஐ ஃபோன் எக்ஸ் எக்ஸ் இருக்கா எவ்வளோ வரும் அது நியூ நியூ புதுசாக வாங்கணும்னா சவெண்டி நயன் தவுசண்ட் வருமா பேட்டரி பற்றிலாம் எப்படி இல்லை இல்லைண்ணா நான் ப்ரெஷாகவே வாங்கிக்கிறேன் புதுசாகவே வாங்கிக்கிறேன் பேட்டரி பேக்கபெலாம் எவ்வளோ இருக்கும்

ஆ ஓகே ஓகே உங்கள் கடை எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக எனக்கு தெரியலை ஸ்ட்ரீட்டு ஆ ஆ சரி ஓகே ஓகே ஆ சரி ஓகே ஏ அந்த பாக்ஸ்லையே ஹெட்செட்டு ஜார்ஜரு எல்லாமே இருக்கும்லை இல்லை புதுசாக நாங்கள் தனியாக வாங்கிக்கணுமா ஏன்னால் ஐ ஃபோனுக்குலாம் ஜார்ஜர் தனியாக வாங்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான்

இல்லை ஐ ஃபோன்னாலே அந்த ஜார்ஜர் கொடுக்க மாட்டாங்க அப்படினு ஒரு கம்ப்ளைண்டு இருந்துச்சு

ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் நேராக வந்து என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கிறேன் ப்ரோ

ஆ சரி கண்டிப்பாக ம்